வாங்க அம்மா என்ன வேணும் என்ன பூ பார்க்குறிங்க இருக்குதும்மா எது எவ்வளோ வேணும் சரிம்மா பத்து கிலோ சாமந்தி பூ உங்களுக்கு இன்னைக்கே வேணுமா இல்லை அன்றைக்கி காலைல ஃபிரெஷ்ஷாக வேணுமாம்மா ஆ சரிம்மா கொடுத்துரலாம் எப்போ நீ நீ நீங்களே வந்து வாங்கிக்கறிங்களா ஆ சரிம்மா ஒரு கிலோ ஒரு கிலோ முந்நூருவாம்மா அப்போ பத்து கிலோ வந்து மூவாயிரத்து கிட்ட வருது கம்மி பண்ணுறது எங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லைம்மா ஐய்யய்யோம்மா ஐநூருவாலாம் கம்மி பண்ண முடியாது நீங்கள் இல்லைன்னா உங்களுக்காக ஒரு இரநூருவா கம்மி பண்ணிக்கிறேன் சரிம்மா நான் வந்து கரெக்ட்டாக நீங்கள் அன்றைக்கி காலைல வாங்க எட்டு மணிக்கலாம் கடையை திறந்துருவோம் உங்களுக்கு நாங்கள் வந்து பூ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே ஃபிரெஷ்ஷாதாம்மா இருக்கும் கவலையே படாதிங்க இதுக்கு அப்புறம் எங்கள் கிட்டயே கொஞ்சம் வந்து பூ வாங்கிக்கோங்கம்மா ஆ சரிம்மா ஓக்கேம்மா போயிட்டு வாங்க அன்றைக்கி வந்து வாங்கிக்கோங்க ம் ஓக்கேம்மா